ஆ ஹலோ சொல்லுங்க ம் அவன் ஒழுங்காவே படிக்கவே மாட்டேறாங்க மேம் அவங்க வந்துவிட்டு எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே மேக்ஸ் மட்டும்தான் மேம் நல்லா போடுறாங்க மற்ற சப்ஜெக்ட்லாம் ஒழுங்காகவே படிக்கவே மாட்டேறாங்க பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இது மாதிரி க்ளாஸ் வந்துவிட்டு அவங்களையும் படிக்க விடாமல் இவங்களும் படிக்காமல் ரெண்டு பேர்த்தும் படிக்க விடாம இருக்கிறாங்க மேம் அவங்க சுத்தமாக படிக்கவே மாட்டேறாங்க மேம் மேக்ஸ் மட்டும்தான் மேம் நல்லா மார்க் எடுத்துருக்காங்க தமிழ் இங்கிலிஸு சோஸியல் சையின்ஸ் இதில் எல்லாமே வந்துட்டு நாற்பது நாப்பத்தஞ்சு ஐம்பது அறுபத்தஞ்சி இப்படிதான் மேம் எடுத்துருக்காங்க மற்ற சப்ஜெக்ட் மேக்ஸில் மட்டும்தான் மேம் தொண்ணூறுக்கு மேலே எபோவ் எடுத்துருக்காங்க மற்ற சப்ஜெக்டெலாம் ஒழுங்காவே படிக்கவே மாட்டேறாங்க மேம் இங்கே வந்துட்டு இருக்கிறவங்களையும் படிக்காத வழியா ஆக்கறாங்க மேம் நீங்கள் என்ன மேம் பார்த்துக்கிறீங்க வீட்டில் அவங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா வீட்டில் வந்துவிட்டு இல்லைன்னா வந்துவிட்டு நீங்கள் டியூஷன் சேர்த்துவிடுங்க மேம் அப்போதான் மேம் நல்லா படிப்பாங்க ம் ஓகே எஸ் என்ன எங்களோடய பேச்செலாம் கேட்க மாட்டேறாங்க மேம் அவன் அதிகமாக பசங்கள்கிட்ட தான் மேம் பேசிக்கிட்டே இருக்காங்க ஒழுங்காவே படிக்கவே மாட்டேறாங்க ஆ அது நல்லா ஓடுகிறாங்க மேம் அந்த இதில் வந்துவிட்டு ஆர்வத்தோடு இருக்காங்க மேம் ம் நல்லா படிக்க வையுங்க மேம் நீங்கள் வந்துவிட்டு பக்கத்தில் உக்கார்ந்து படிக்கிறாங்களா படிக்கலியா அப்படிங்கிறத பக்கத்தில் உக்கார்ந்து பார்த்துக்கோங்க மேம் ம் ஓகே மேம் நாங்கள் பார்த்துக்குறோம் மேம் தேங்க்யூ மேம்